கிராமப்புற மக்களுக்கு கேம்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இருக்குதுனு நினைச்சிங்கன்னா பயனுள்ளதாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்போல்லாம் வந்து எல்லோருமே வந்து நில நிலத்துல தான் போய் இது பண்ணுவாங்க அதனால் அப்போல்லாம் வந்து ஃபோன் யாருக்கிட்டேயும் கிடையாது இப்போ எல்லார்கிட்டேயும் ஃபோன் வந்ததினால கேம்ஸ்ஸும் வந்து ஓரளவுக்கு போய்கின்னு தான் இருக்குது உள்ளே வந்து ஆனால் பசங்கக்கிட்ட எல்லோருமே கேம்ஸ் விளையாட தான் செய்கிறாங்க கேம்ஸ் விளையாடாமல் யாருமே இல்லை பயனுள்ளதாக இருக்கும்ன்னு ஒன்று நெனைச்சிங்கனா பயனுள்ளதாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக ஒன்றும் கிடையாது டைம் பாஸ் தான் ஆகும் தவிர டைம் தான் வேஸ்ட்டாக போகும் கேம் விளையாடினா அது தான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா பசங்க வந்து கேமிலே முழுகி போயிட்கின்னு இருக்கிறாங்க இப்போ எல்லோருமே வந்து ரீசன்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயரு இந்த சில சில கேமெலாம் வந்து எல்லாமே பசங்களாம் முழுகிக்கிறாங்க அதான் கிராமப்புற மக்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்காது என்று தான் நான் சொல்லுவேன் ஏன் சொல்லுவேனா அதுலேயே பிள்ளைங்க டைம் போகவும் அந்த வேலையை பார்க்க முடியாது இந்த வேலையை பார்க்க முடியாது வீட்டில திட்டு விழும் வீட்டில திட்டுவாங்க அதனால் அது வந்து பயனுள்ளதாக இருக்காது ஏன்னா நிலத்தில் நிறைய வேலை பார்க்கணும் கிராமப்புறத்தில் வந்து உடம்பு உடம்பு உழைப்பு உள்ள கிராமப்புற மக்களுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க உடம்பு உழைப்பு இல்லாதவங்க நிறைய பேர் கிடையாது இதில் வந்து உடம்பு உழைப்பு இல்லாத விளையாடுறதுனால இது பயனுள்ளதாக இருக்காது இன்னும் சமூகத்துக்கு சீக்கிரம் தான் போய் சே சேரணும் என்று நான் சொல்லுவேன் நேரம் எல்லா கேம் வெளையாண்டா ஃபோனுக்குள்ளே போய்டும் ஃபோனுக்குள்ளே போனீங்கன்னா எப்படினாலும் ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் அதுலேயே போய்டும் அதனால் இது பயனுள்ளதாக இருக்காது